ஹலோ சொல்லுங்கள் யார் ஆ யாவும் மேம் சொல்லுங்கள்

ஓகே

ஓகே ஆக்ஷுவலாக உங்கள் குழந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூணு வயசு ஆகுதுன்னு நீங்கள் சொல்றீங்க இப்போ அதுக்கான மருந்துகள் நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா யா பேராசிட்டாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் த்ரீ டெ த்ரீ டைம்ஸ் கொடுக்கனும் அதாவது ஒரு ஒரு டோஸுக்கும் இடையில நாலு நாலு மணி நேரம் கேப்புல வந்து கொடுக்கனும் ஃபோர் டு சிக்ஸ் ஹார்ஸ் கொடுக்கனும் சரிங்களா ஒரு ஃபைவ் எம்எல் மட்டும் கொடுத்தால் போதும் ஸ்டில் வந்து ஜொரம் கொ குறையல அப்படிங்கற பட்சத்தில பார்த்தீங்க அப்படின்னா இமிடியேட்டாக அதாவது ஒரு டூ டேஸ் அப்சர்வேஷன்ல வச்சுருங்க அப்படியும் ஜொரம் குறையலை அப்படின்னா நம்ம நேரடியாக வந்து பக்கத்தில இருக்க ஹாஸ்பிட்டல் அழச்சிட்டு போய்டுங்க சரிங்களா சளிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஜித்ரோ மைசின் இல்லை அஜித்ரால் இந்த மாதிரியான இது சிரப் இருக்கு ட்ராப்ஸ் இருக்கு பாப்பாக்கு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டூ டு டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் வந்து ரெகுலராக கொடுங்கள் ஸோ நம்ம ஒன்றும் ஓரி பண் பாப்பாக்கு எதுவும் அரிப்பு இல்லை முகம் கைக்கால் எதுவும் வீங்கிருக்கா அந்த மாதிரி எதுவும் சிம்டம்ஸ் இருக்குங்களா ஓகே ஸோ அப்போ பயப்பட தேவையிலை நம்ம வந்து எப்போ குழந்தைக்கு உடம்பு சரியில்லனாலும் நம்ம வந்து ஃபஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஜொரம் வந்து நைன்ட்டி நைன் டிகிரிக்கு மேலே இருந்தாலோ இல்லை கைக்கால் வீக்கம் இருந்தாலோ இல்லை முகங்கள்ல தடிப்பு இல்லை அலர்ஜி இந்த மாதிரி இருந்தாலோ இல்லை வாமிட் எடுத்தாலோ ஆக்டிவாக இல்லாமல் ரொம்ப சோர்வாகவே இருக்கா அப்படின்னாலும் மட்டும் தான் நம்ம வந்து பயப்படனுமே தவிர மற்றபடி இந்த சிம்டம்ஸ் இல்லை அப்படின்னா ஷி இஸ் நார்மல் சரிங்களா அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் இப்போ சாப்பிட மாட்டிங்கறா பாப்பா அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் எதுவும் ஓரி பண்ணிக்க தேவையில்லை அதை நான் அவங்களுக்கு பசிச்சுச்சின்னா அவங்களே கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அப்படி இல்லைனா ஷி இஸ் ஜஸ்ட் ஆக்டிவ் தானே ஆக்டிவாக தான இருக்காங்க ஓகே ஸோ அதுக்கும் வேக்சின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம க்ளீனிக் வந்தீங்கன்னா நான் ஃபுல்லாக உங்களுக்கு எழுதிக்குடுக்குறேன் இன்ஃப்லுயன்ஸா ஃபஸ்ட் டோஸ் அண்ட் செகென்ட் டோஸ் போடனும் அது போட்டுட்டாலே மேக்சிமம் வந்து நமக்கு சளி பிடிக்காது தடுக்கும் நீங்கள் வேக்சின்லாம் கவுர்மென்ட்ல போட்டுருக்கீங்களா இல்லை ப்ரைவேட்ல போட்டுருக்கீங்களா ஓகே ஸோ நீங்கள் ப்ரைவேட்க்கு வாங்க அரௌண்ட் ஒரு டூ டு த்ரீ தொளசண்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் டோஸ் ஸோ ரெகுலராக நம்ம ஒரு ஃபோட்டின் டைப்ஸ் ஆஃப் வேக்சின் நம்மக்கிட்ட அவைலபில் இருக்கு சரிங்களா நீங்கள் வாங்க நேரில் மீட் பண்ணலாம்

இல்லை மேம் ஆக்ஷுவலாக உங்கள் இப்போ இந்த க்ளைமேட் சேஞ்சஸ் வேறு இருக்கு அதுவும் இல்லாமல் பொல்யூஷன் உங்கள் ஏரியா என்ன ஏரியா சொன்னீங்க நீங்கள் புதுக்கோட்டையில் இருக்கீங்கன்னு சொன்னீங்க ஸோ புதுக்கோட்டையில் பார்த்தீங்க அப்படின்னா நியர் பைல இருக்கிற ஃபேக்ட்ரீஸ்னாலையோ இல்லை ட்ராவல் டைம் அதிகமாக இருக்கிறதுனாலையோ ட்ராவலில் இருக்கிற டஸ்ட்ஸ் அந்த மாதிரி இருந்துதுன்னா கூட அஃபெட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ வீட்டை கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஓகே மேம் வேறு எதுவும் தகவல் வேணுமா

இல்லை மேம் அது நார்மல் ஆகிடும் இம்மினிட்டி வள வளர வளர அவங்களுக்கு சரி ஆகிடும் சரிங்களா நீங்கள் நேரில் மே வந்துருங்க க்ளீனிக் வந்துருங்க மேம் குழந்தைய கூட்டிகிட்டு ஆ நேஸிவியான் இருக்குல்ல மேம் நேஸில்வியான் இல்லை நேஸில் ட்ராப்ஸ் இருந்துதுன்னா நீங்கள் அதை ஜஸ்ட் டூ ட்ராப்ஸ் லெஃப்ட் சைட் ரைட் சைட் டூ ட்ராப்ஸ் கொடுத்து சரி பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே மேம்

இல்லை மேம் நான் தான் ஸ்டாட்டிங்லே சொன்னேன்ல்ல சாப்பிடன்ஸ் சா சாப்பிட்லனாலும் பிரச்சனை இல்லை மேம் அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் அவங்களே எடுத்துப்பாங்க சரிங்களா ஓகே மேம் தேங்க் யூ